ஒரு ப்ராஜெக்ட்டை முடிக்கணும்னா நிறையா விஷயம் பண்ணணும் நிறையா பேர்கிட்ட விசாரிக்கிணும் நிறையா பேர்கிட்ட கேட்கணும் நிறையா விஷயம் யோசிக்கணும் நிறையா விஷயம் நாம வந்து செய்யணும்னு எழுதி வைக்கணும் அப்படி எழுதி வச்சதுக்கப்புறோம் அதை செய்யும் போது நிறையா தடங்கல் வரும் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நிறையா பிரச்சனைகள் வரும் அதையும் தாண்டி வீட்டில் வேலை வரும் வீட்டில் வந்து எதாவது செய்ய சொல்லுவாங்க வெளியே போகணும் வீட்டு வேலைகளை பார்க்குணும் நிறைய விஷயம் இருந்தும் இதை சாதிக்கிணும்னா ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும் இது நம்ம செஞ்சு ஆகணுன்னு குறிக்கோளாக இருக்குணும் எந்த தடையும் வந்தாலும் நம்ம வந்து அதை மேற்கொண்டு நம்ம போகணும் இது போகிறத்துக்கு பல வழி பல முயற்சிகள் எடுக்கணும் பல சாதனைகளை நம்ம வந்து மேற்கொள்ளணும் நிறைய விஷியங்களை கேட்குறோம் நிறைய விஷியங்களை நம்ம பேசணும் நிறைய விஷயங்களுக்கு இது நம்ம புரிய வைக்கணும் நிறையா பேர்க்கிட்ட பேசும் போது இதை வந்து நம்ம புரிய வைக்கிணும் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுங்க இதை வந்து நம்ம செயல்படுத்த எங்களுக்கு வந்து காசு வேணும் பணம் வேணும் இந்த மாதிரி கேட்டால் தான் அவங்க வந்து நம்மளோட யோசனை நல்லதாக இருந்தால் தொலைநோக்கு பா பார்வையோடு இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வாங்கள் அதற்கு நம்மளுக்கு தி திறன் இருக்க வேண்டும் நல்ல திறன் இருப்பவர்கள் நல்ல நிலைய அடைவார்கள் நல்ல யோசனைகளை செய்வார்கள் நல்ல சாதனையை செய்வார்கள் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டை முடிப்பதற்கு நான் வந்து பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஒருத்தர் கிட்ட ஒன்று கேட்கணும்னா அவங்க நேரத்துக்கு நாம போய் பேசணும் அது வரைக்கும் நம்ம வேலையே ஓடாது இது வரைக்கும் பல்வேறு இ இடத்தில் நிறைய பேர்கிட்ட பேசினாலும் அவங்களோட யோசனை நம்மளோட யோசனைக்கு ஒத்தே போகாது அப்படி இருந்தாலும் நம்ம கேட்கணும் ஏன்னா நாம தான் அவங்க கிட்ட போயிருக்கோம் நம்மளோடைய கோரிக்கைகள் அவங்க வந்து மேற்கொள்ளனாலும் அவங்களோடைய ஆசைகள் விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சமாது எதிலேயாது உதவி செய்யும் அப்படி உதவி செய்யும் போது நம்மளுக்கு அவங்க தேவைப்படுவாங்க அதே நேரத்தில் காசு உதவியாக இருக்கட்டும் வேலை நேரம் அனைத்தும் தருவது ஒரே விஷயம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை நாம செய்கிற வேலை நம்மளுக்கு சரி தான் இருந்துச்சுனா கண்டிப்பாக நாம் வந்து அதை செஞ்சே ஆகணும் தோணும் இதை தான் நிறையா பெரிய பெரிய ஆளுங்கள் சாதிச்சுருக்காங்க மேற்கொண்டு போயிருக்காங்க நிறையா சம்பாதிச்சுருக்காங்க ஒரு செயலை செய்யணும்னா ஒரு ப்ராஜெக்ட்டை செய்யணும்னா அது ஏதாவது ஒரு காரணம் வேணும் ஏதாவது ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும் யாருக்காவது உதவி செய்கிற நோக்கத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லதாக இருக்கும் உதவியாகவும் இருக்கும் அப்படி இல்லைனா அது குப்பைக்கு தான் போகும் இப்போ வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப்பு கண்டுபிடிக்கணும்ன்ற ப்ராஜெக்டில் இறங்குனதுனால தான் அந்த பல்ப்பு லைட்டு அதாவது வெளிச்சத்துக்கு தேவையாக இருந்ததுனால் தான் அதை வந்து உற்பத்தி செய்ய அனுமதி கொடுத்தாங்க நேரத்தை கொடுத்தாங்க அவங்களுக்கும் பேர் வந்துது உதவியே கிடச்சுது உதவி பண்ணுனாங்க இதே மாதிரி நிறைய விஷயத்தில் நிறையா பேர் நிறையா சாதனை பண்ணிருக்காங்க அங்கே நிறையா விஷயம் நிறைய பேருக்கு உதவியும் செஞ்சுருக்கு இதை வந்து தொலைநோக்கு பார்வையோடு நினச்சா தான் நம்மள வந்து முன்னேற்ற முடியும் முன்னேற்ற படுவாங்க இல்லைனா பின் தங்கி தான் இருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஃப்ளைட்டை வாடகைக்கு எடுக்கணும் இல்லைனா ஒரு ஃப்ளைட்டை வச்சி ஒரு சர்வீஸ் பண்ணணும்னா கேலி பண்ணுவாங்க சிரிப்பாங்க ஆனால் சில படத்துக்குகாரங்களே அதை வந்து முன்னேற்ற பாதையில் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் யோசித்து நிறைய பேர்கிட்ட சொல்லி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அதை வந்து நிறைய பேர்க்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு சிறிதளவு கட்டணங்கள் கூட பயணங்கள் செய்ய முடியும்ற ஒரு நோக்கத்தில் இருக்குது அதுவும் வந்து மேற்கொண்டு நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துவது ரொம்ப நன்றாக இருப்பது இப்போ வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா நிறைய பேர் நிறையா விஷயம் கேட்கணும் அப்படி கேட்கலனா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லவும் முடியாது கேட்கவும் முடியாது அப்படி கேட்டால் நிறைய விஷயத்தை நம்ம வந்து பேசவும் முடியாது செய்யவும் முடியாது இது வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுனா அதாவது அந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து ஒரு வேலைய செய்யணும்னா நிறைய விஷயங்கள் கேட்கணும் நிறைய விஷயங்கள் செய்யணும் நிறைய பேர்கிட்ட சொல்லணும் நிறைய பேர்கிட்ட வேலை செய்யணும் நிறைய பேர்க்கு நம்ம அனுமதி வாங்கணும் அதான் முக்கியமான விஷயம் இதுவே ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் நம்மள வந்து நம்ம பேர் வரும் இந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி வேலை செஞ்சாங்கன்ற பேர் நல்ல பேருடன் நிறைய பேருக்கு உதவி செய்கிற ஒரு நிலையில நம்ம வருவோம்